ஹலோ உமா மா ரம்யாங்களா ஆ இந்த மாதிரி உங்களது லீஸ் இது முடிஞ்சிச்சும்மா பதினோரு மாதம் பதினோரு மாதம் லீஸ் போட்டுருந்தாங்க இல்லையா அந்த லீஸ் இது முடிஞ்சிச்சு நீங்கள் எப்போம்மா காலி பண்ணுறீங்க இல்லைம்மா பதினோரு மாதம்தான் அக்ரீமெண்ட் போட்டுருந்ச்சு பன்னெண்டு மாசம் ஆயிடுச்சு ம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்ல அதனால் வேறு ஒருத்தர் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு லீஸ் போடலான்ட்டும்மா நீங்களே வரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வருஷத்து மாசத்துக்கு அஞ்சாயரூபான்னு லீஸ் விட்டுருந்தேம்மா இப்போ மாசத்துக்கு ஆ ஆறாயிரூபான்னு கொடுத்தாதான் லீஸுக்கு திருப்பியும் உங்களுக்கேம்மா அவங்க ஆறாயிரத் இல்லைம்மா லீஸே போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் அமௌன்ட் தேவைப்படுது அதனால் லீஸே போட்டுக்கலாம் அவங்க இன்னொருத்தர் வந்துட்டு அஞ்சாயிரத்து ஐநூறுபாய்க்கு கேட்டாங்க அவங்களுக்கு அதே ஆறாயிரம் ரூபா தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆ அதே நீங்கள் ஒரு ஆறாயிருபா நீங்கள் ரென்ட்டுக்காக இல்லைங்கம்மா இது நான்தான் அமௌன்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன்ல ஆ எனக்கு கொஞ்சம் அமௌன்ட் தேவைப்படுது திருப்பி லீஸுக்குன்னாதான் நான் திருப்பியும் விடறேன் ஆமாங்கம்மா ஆஹ இல்லைங்கம்மா ரென்ட்டுக்கெல்லாம் விட்டறதில்ல ஆ சரிங்கம்மா

ஆ சரிங்கம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆ சரி நாளைக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே ஆ வரீங்களா பேசிக்கலாம் ஆ சரிங்கம்மா ஆ சரிம்மா லீஸுக்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரென்ட்டுக்காக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கள் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம்மா ம் ம் ஓகே